வயதானவங்க வந்து அந்த காலத்தில் வந்து பரமப்பதம் பல்லாங்குழி தாயம் அந்த மாதிரி விளயாண்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்பல்லாம் வந்து அது மாதிரிலாம் கிடையாது இப்போ வந்து டெக்னாலஜி வந்து அவங்களும் வந்து அவங்களும் அவங்களோட டெக்னாலஜியும் வளர்ந்துடுச்சி அவங்க இப்போ வந்து தாயக்கட்டை இப்போ ஃபோன்லே வந்துடுச்சி லூடோன்ட்டிருக்கு அதே மாதிரி பரமப்பதமும் வந்து அந்த பாம்பு இருக்க வந்து இப்போ ஃபோன்லேயே வந்துடுச்சி பரமப்பதம் லூடோ பரமப்பதம் அப்பறம் செஸ் அது மாதிரி வந்து நிறையா இது வந்து இப்போ வந்து ஃபோன்லேயே வந்து நம்ம தரையில் விளயாண்டது வந்து இப்போ வந்து ஃபோன் ஸ்க்ரீன்லே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ டெக்னாலஜியும் அதே மாதிரி வளந்துடுச்சி அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து அவங்களோட டெக்னாலஜி வளர்த்துக்கிட்டு இப்போ வந்து கேம்ஸ் சாஃப்ட்வேர் நிறைய இருக்குது பப்புள்ஷூட் அது மாதிரி சின்ன லெவல்ல இருக்க எல்லா கேமும் சாஃப்ட்வேரும் வந்து அவங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க